ஆ ஆமாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் பார்த்தேன் ஆமாம் சார் பார்த்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பையன் மார்க் கம்மியாக எடுத்திருக்கான் ஆமாம் சார் இங்கேயும் வீட்லேயும் கொஞ்சம் ஒழுங்கா படிக்க மாட்டக்கான் நீங்கள் கொஞ்சம் அவனை பார்த்து இது பண்ணுங்கள் ஏதா டியூஷன் ஏதாட்டும் நடத்துனிங்கன்னா சொல்லுங்கள் அவனை வேணுனா சேர்த்து விடலாம் அப்படியா சேர்த்து விடலாம் சார் ஃபீஸ் அமௌண்ட்டு எப்படி வரும் அதைப் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படியா அதுவா அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாட்டும் சொல்லித் தருவீங்களா சார் கபடி க்ரிக்கெட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கிடையாதுல்ல சார் இல்லையா ஸ்போர்ட்ஸா ஓகே சார் ஆ அவன் கொஞ்சம் கொஞ்சம் விளாட்டு புத்திலேயே அலைகிறான் கொஞ்சம் படிக்கவே மாட்டக்கான் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிப் பாருங்கள் சார் ஆ இல்லை சார் இல்லை வீட்டில் ஒரே பையன்னால கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் திரும்பி அதனால கொஞ்சம் இதாக இருக்கான் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆ க்ளாஸ் மீட்டிங்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார் அதான் கொஞ்சம் வர முடியாமல் போய்ட்டு ஆ கொஞ்சம் ஓகே சார் வந்துடலாம் சார் அடுத்தவாட்டி வைக்கும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணிடுங்க அவன் சொல்ல மாட்டக்கான் வீட்டில் வந்து எல்லோர்ட்டையும் நீங்கள் நான் வந்து எல்லோர்ட்டையும் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் இதாக ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுதான் ஆமாம் கொஞ்சம் என்ட்ட சொல்லிடுங்க